விலங்குகள்லாம் மெயிண்டன் பண்ணி கவனிச்சுட்டு இருக்கே கவனிச்சுட்டு இருக்கேன் விலங்கள் வந்து நிறையா வந்து பாதுகாத்துட்டு இருக்கேன் விலங்குகள் வந்து எப்படி பாதுகாக்கணும்னா விலங்குக்குன்னு தனியாக வந்து ஒரு ஷெட்டர் மாதிரி போட்டு விலங்குக்குன்னு வீடு எதனாச்சும் ஒரு பர்டிகுலர் டாகோ இல்லை பூனைக்கோ வீடு மாதிரி ரெடி பண்ணிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அதேமாதிரி வாக்கிங் கூட்டு போகணும் காலைலேயும் மாலைலேயும் வாக்கிங் அதுக்கு தேவையான டைமுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த மழை காலம்லாம் வந்துச்சுன்னா மழையில நனையாத மாதிரி பாத்துக்கணும் ஷெல்ட்டரெல்லாம் போட்டு நல்லா வந்து மழையில நனையாத மாதிரி பாத்துக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விலங்குகளை வந்து பாதுகாக்கறதுனாலும் கரெக்டாக வந்து அதுக்கு என்ன ஃபுட்டு வேணும் அதுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது உடம்பு சரியில்லைனா அதெல்லாம் வந்து செக் பண்ணணும் ஏன்னா சரியா பாத்துக்கணும் ஏன்னா பாரம் சுகாதாரமாக இருக்கணும் இல்லைனா அதுக்கு வந்து நோய் வந்து இறக்ககூட வாய்ப்பிருக்கு ஸோ அதனால் வந்து அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து குளிப்பாட்டணும் அந்த அது இருக்கிற ஷெல்ட்டரை எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்பப்போ அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு வந்து ஃபுட் கொடுக்கணும் இப்போ இன்கேஸ் வந்து எதுனாச்சும் கோல்ட் ஆகிடுச்சோ இல்லை உடம்பு சரியில்லாம ஆகிடுச்சினாலும் அதுக்கு வந்து டாக்டர்க்கிட்டே கன்சல் பண்ணி இப்போ டாக்டர்ட்ட காம்மிச்சி அதுக்கு தேவையான மெடிஷன்ஸ் ஊசில்லாம் கொடுத்து அதுக்கு சரியாகுற வரைக்கும் பாத்துக்கணும் இந்தமாதிரிலாம் பண்ணணும் மோஸ்ட்லி மெயினாக வந்து அந்த அதுக்குன்னு தனி ஒரு ப்ளேஸ் ப்ளஸ் அதை ஆக்டிவ்வாக வெச்சிக்கணும் அதை வந்து ரொம்ப கண்டுக்காமலேயும் இருக்க முடியாதுல அதை வந்து ரொம்ப ஆக்டிவ்வாக பார்த்துக்கணும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதை வந்து சாப்பிடுதா பார்த்துக்கணும் ப்ளஸ் அதை வந்து வெளியே கூப்பிட்டு போய்ட்டு வரணும் அது இருக்க ஏரியாவெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வைத்திருக்கணும் அது தான் முக்கியமான விஷயம் சுகாதாரம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து அங்கங்கே நடந்துட்டே இருக்கும்ல அதனால் வந்து எல்லா இடமும் வந்து அழுக்காக அதனால் நமக்கு கூட வர உடம்பு சரியில்லனா நமக்கும் அது வர வாய்ப்பு இருக்குது அதனால் பெட்டர் நம்ம வந்து அனிமல்ஸ் வந்து வர்ளக்கறோம்னா அது எப்பயுமே வந்து சுத்தமாகவும் அது இருக்க இடத்த சுத்தமாகவும் அனிமல் இருந்தாலே வீட்டையுமே இருக்கிற அனிமல் நடக்கிற ப்ளேஸ்ஸையுமே சுத்தம் பண்ணி பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இதுமாதிரி உடம்பு சரியில்லன்னா டாக்டரை கூப்பிட்டு சரி பண்ண பாருங்கள் உடம்ப வந்து சரி பண்ண பாருங்கள்